ஹலோ ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஓகே மேடம் பார்த்துருலாம் மேடம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மாடல் கேஷுவல் ஷூ மட்டுமா இல்லை வேறு எதுவும் பார்க்குறீங்களா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து இருக்கிற பே பிராண்டலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிராண்டு வேணும்ன்னு சொல்லுங்கள் எங்கள்கிட்ட விகேசி இருக்கு பேட்டா இருக்கு பேக்ஸ் இருக்கு மற்ற லோக்கல் பிராண்ட்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பிராண்ட் வேணும் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் காட்டிருலாம் இப்போ வந்து விகேசிலயே வந்து ஃபிரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபை ஹண்ட்ரடில் இருந்து தௌசண்ட்குள்ளே எங்கள்கிட்ட வந்து கேஷுவல்ஸ் ஷூஸ் வந்து மாடல் இருக்கு மேடம் உங்களுக்கு வந்து என்ன பிரைஸில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஓகே மேடம் உங்களுக்கு சைஸ் என்ன மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நம்மள்கிட்ட நான் நைன் சைஸில் இருக்க நான் கேஷுவல்ஸ் ஷூஸ்லாம் உங்களுக்கு நான் போட்டா எடுத்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்றேன் மேடம் இந்த நம்பர்தானே மேடம் வாட்ஸ்அப் ஓகே மேடம் இப்போ வந்து நான் இந்த நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை வந்து எனக்கு சூஸ் பண்ணிட்டு எனக்குக் கால் பண்ணுங்க மேடம் நான் உங்களுக்கு மாடலை சொல்கிறேன் மேடம் ஓகே வா மேடம் அதோட ப்ரைஸ் நான் எவ்ளோன்னு சொல்கிறேன் ஓகே மேடம் டிஸ்கௌன்ட் வந்து நம்மள்கிட்ட வாங்குகிற எல்லா பிராடக்ட் ஷூஸ்க்கும் டென் ஃபர்சன்ட் டிஸ்கௌன்ட் கொடுக்கிறோம் மேடம் எம்ஆர்பிலருந்து ஓ ஓகேவா மேடம் எயிட் ஹண்ட்ரட்ன்னா அதிலேருந்து டென் ஃபர்சன்ட் வந்து ஃபிப்டி ருபீஸ் கம்மி பண்ணுவோம் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் நான் எங்கள்கிட்ட கிரே கலரும் இருக்கும் பிளாக் இருக்கு ரெண்டு மாடலுமே உங்களுக்கு நான் அனுப்புறேன் உங்களுக்கு எது பிடிக்கிதோ அதைப் பார்த்துட்டு எங்களுக்குச் சொல்லுங்கள் மேடம் ஓகேவா ஓகே மேடம் வேறெதும் மாடல் பார்க்குறீங்களா மேடம் ஓகே ஓகே மேடம் நன்றி மேடம்